கிணத்துல நீச்சல் கத்துக்கிறதுக்கு கொழந்தைங்கள கூட்டுனு போய் இடுப்பில் வந்து கூடை அல்லது ட வாட்ரு கேனுங்க வந்து பத்து லிட்ரு கேனு அல்லது இருபது லிட்ரு கேனு இந்த காலி கேனுங்களை கட்டி கொழந்தைங்கள தூக்கிப் போடுவோம் அவங்க நீந்தின்னு வர்றதுக்கு அப்படி இப்படி த தாவுவானுங்க அதே சமயத்தில் நல்லா ஒரு நாலஞ்சு டைம் பயிற்சி பெற்றவுடனே நல்லாவே நீயுவாங்க அதே மாதிரி நான் ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை இல்லை ஒரு ஆறு தடவை இப்படி தொடர்ந்து அவங்களே எகிறி இகிறி குதித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் தெளிஞ்சிடும் அப்படியும் சில தவறுகள் நடக்கும் எப்படி சில டைமில் வந்து நம்ம கட்டின்னுக்கிற கயிறு கழட்டிக்கினாலோ கொழந்தைங்க தத்தளிப்பாங்க அந்த மாதிரி டைமில் நாம் போய் பக்கத்தில் இருந்து அவங்கள அந்த பயத்தை தெளிய வைக்கிறதுக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படியே நாளடைவில் தெளிஞ்சிடுச்சின்னா அவங்க பயம் தன்னால் தெளிஞ்சு போயிடும் போகிறபோக்குல நல்லாவும் நீச்சல் கற்றுக்குவாங்க அந்த மாதிரி கத்துக்கணும்ங்க